இப்போ வந்து சுகாதாரத்தை பற்றி நம்ம கிராமத்தில் கிராமம் சைட் பார்த்திங்கனா அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஆரம்ப சுகாதாரநிலையன்னு எதுவுமே இல்லை அப்படி இருந்துருந்தாலுமே வந்து இந்த தடுப்பூசி போட அந்தமாதிரி மட்டும் தான் இருக்குமே ஆனால் இப்போது வந்து ஓரளவுக்கு இப்போது திடீர்னு உடம்பு முடியலை அப்படின்னா நம்ம அந்த கிராமத்துலே வந்து இருப்பாங்க இந்தமாதிரி டாக்ட்டர்ஸ் இருப்பாங்க அப்போ வந்து நம்ப ட்ரீட்மென்ட் பண்ணிக்கலாம் இதே ரொம்பவும் உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் நம்ம மொபைல் மூலிமா ஆம்புலன்சுக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கும் இப்போ ஃபெசிலிட்டி இருக்குது ஆம்புலன்சும் சீக்கிரம் வந்துரும் அந்தமாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் சுகாதாரத்தில் அதுக்கப்புறம் போக்குவரத்துலன் பார்த்தா இப்போது சுகாதாரம் வந்து ஓரளவுக்கு ஓகே ஆனால் போக்குவரத்தில் வந்து இன்னுமுமே வந்து அதில் கம்மியாக தான் அதாவது கிராம சைட்லாம் பார்த்திங்கனா இப்போது வந்து ஒரு பஸ்ஸு வரதுக்கே வந்து ஒன் ஆர் ஒன் ஆர் டூ ஆர்க்கு வந்து ஒரு தடவை தான் பஸ்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கோவுங்கலாம் வந்து இப்போது நைட் லேட் இப்போது ஒரு நயன் ஓ கிளாக் அந்தமாதிரி அது வரையும் தான் பஸ் இருக்கும் நைட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே பஸ் இருக்காது இப்போது வெளிலேந்து வரவங்களுக்கு அது தெரியாமல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு பஸ் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால இப்போது வந்து பஸ்ஸு அது அது மாரி பஸ்ஸு இருந்தாலுமே அதில் வந்து இப்போது மழை மழை டைம்லெலாம் பார்த்தா அது வந்து தண்ணி உள்ளே வந்துட்டே இருக்கும் ஒழுவிட்டே இருக்கும் அது உள்ளே வந்து உட்காண்டே வரமுடியாது அந்த பஸில் அதெல்லாம் மாற்றுனா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போது கல்வியிலனு பார்த்தா இப்போது நிறைய ஸ்கூல் கிராமத்தில் வந்து நக நகரம் சைட் வந்து நிறைய ஸ்கூல் ஓகே தான் ஆனால் வந்து கிராம சைடுல வந்து இன்னுமே அந்த ஸ்கூலில் வந்து அந்த தரை அப்புறம் வந்து அந்த பில்டிங்கே வந்து இடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒழுங்காவே இருக்காது அதெலாம் மாற்றுனா ஓகேவா இருக்கும்